ஆ அண்ணா ஆ வீடு வந்துருச்சுங்கண்ணா இதோ இங்கே முன்னாடி தான்ங்க அப்டியே ஓரமாக நிறுத்திடுங்க

எவ்வளோ ஆச்சுங்கண்ணா முன்னூற்றி ஐம்பதுங்களா அண்ணா கேஷுங்களா இல்லை கார்டு கேஷுங்களா அண்ணா எங்கிட்டே கேஷ் இல்லைங்களே கேஷ் சுத்தமாகவே இல்லைங்க வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா வாய்ங்கி கொடுப்பாங்கன்னு வாய்ங்கி குடுத்துடலான்னு பார்த்தேன் அவங்களும் வீடு பூட்டியிருக்கு உங்கிட்டே கூகுள் பே ஜிபே ஐ மீன் ஃபோன் பே அந்த மாதிரி இருக்கா பேடிஎம் அந்த மாதிரி அந்த மாதிரி எதாச்சும் இருந்தால் உங்களோட யுபிஐ ஐடி சொல்லுங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இல்லைங்களா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா ப்ளீஸ் ஏன்னா எங்கிட்டே சுத்தமாக கேஷ் இல்லை வீட்லேயும் யாரையும் காணோம் ஜிபே ஒர்க் ஆகிறது இல்லைங்களா ம் சரி உங்கள் ஓனர் நம்பரு யாரோ இருந்தால் ஒரு ஃபோன் நம்பர் அவங்க கூகுள் பேவில் இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணுனா அவங்க நம்பர் ஷேர் பண்ணுங்கள் நான் அவங்களோட யுபிஐ ஐடிக்கு அனுப்ச்சிடுறேன் அப்படிங்களா சரிங்கணா செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இவங்க நம்பருங்களா ஓனர் நம்பர் சரி இவங்களோட கூகுள் பேவுக்கு அனுப்ச்சிடுறங்க முன்னூற்றைம்பது ரூபாய் ஆ அனுப்ச்சிடேங்கணா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கங்க உங்கள் ஓனர் கிட்டே ம்